எனக்கு ட்ராவலிங் பிடிக்கும் எங்கே எங்கெல்லாம் போகணும்னு பார்த்திங்கனா எல்லா ஒரு என்ன சொல்கிறது டெம்பிள் அப்பறம் நேச்சுரல் ப்ளேஸ் அப்படினு போகணும் நிறையா ஆசை பிஸ்னஸ் விஷயமாகவும் நிறையா இடத்துக்கு போயிருக்கேன் பைக்ல ட்ராவல் கேரளா கர்நாடகா அப்பறம் கோயம்பத்தூர் மோஸ்ட்லீ இந்த மாதிரி ட்ராவலிங் கர்நாடகாலாம் போயிருக்கேன் பைக்ல இங்கேருந்து பைக்ல கர்நாடகா மைசூர் கொல்லேகால் டெம்பிள் அரண்மனை மைசூர் அரண்மனை பாம்படீஸ்வரி டெம்பிள் இந்த மாதிரி நிறையா ட்ராவல் பட் இன்னும் போக வேண்டிய ப்ளேஸஸ் ட்ராவலிங் அப்படினு பார்த்தேனா லாங் ட்ராவல் லடாக் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது பட் அது எப்போதுன்னு தெரியாது பட் ட்ராவலிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இப்போது ரீசண்ட்டாக ட்ராவலிங் போற ஐடியா பிளான் போய்ட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அப்பறம் வேற என் வேற என்ன சொல்கிறது ட்ராவலிங் வந்துட்டு எங்கிட்ட இப்போதைக்கி ஸ்கூட்டி இருக்கு பட்டு பெரிய வண்டி எடுத்தணும் பட் ட்ராவலிங் மீன்னா ஆலோவர் இந்தியா சுற்றி பார்க்கணு ஒரு ஆசை இருக்குது அப்பறம் வந்துட்டு ஆலோவர் இந்தியாவில எங்கெங்கயோ போகணும் அப்படின் பார்த்தம்னா காசி ஹரித்வார் இந்த மாதிரி ஹிமாச்சலபிரதேஷ் கேஷ்மீர் இந்த மாதிரி பார்க்கமுடியாத இடத்துல நம்மனால பார்க்க முடியாத இடத்த நான் சீக்கரமாக பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது லாங் ட்ராவல் ரொம்ப நாள் அதுக்கான மனி சேவிங்க்ஸும் இருக்கணும் அதுக்கான கெப்பாசிட்டி எல்லாத்தையும் எனக்குள்ளே சேர்த்து வச்சு அதுக்கப்புறந்தான் ஒரு பிளான் இருக்குது இங்கே கோயம்பத்தூர்ல ஆரம்பித்தோம் அப்படினா ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக சரௌண்டிங் மீன் கேரளா கர்நாடகா அப்படி வந்தால் ஆந்திரா மேபி ரிட்டன் இங்கே தமிழ்நாடு வந்து ஒரு ரீச்சாகிற மாதிரி ஒரு பிளான் போய்கிட்ருக்கு கூடிய சீக்கிரம் அந்த பிளான் நிறைவேறும் நம்புறன் ஓகே